இப்போ நம்ம ஒரு இடம் வாங்கிறோம் அந்த இடத்த வாங்குனாங்கனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அடியை வந்து அவங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து கட்டிவிட்டாங்க அது நம்ம என்ன பண்ணணும்னால் பஞ்சாயத்து இல்லை நகராட்சி கிட்டே போகணும் போய் இப்படி என்னோடய இடத்துல வந்து இப்படி ஒரு அடி எக்ஸ்ட்ரா கட்டிவிட்டாங்க அப்படின் சொல்லி அவங்க கிட்டே நம்ம கம்ப்ளைன்ட் பண்ணோமுன்னால் அவங்க வருவாங்க அவங்க வந்து இப்படி உன்னோடய இடம் இல்லை இவங்கள இடம் அப்படின் சொல்லி சொல்லி அந்த இடத்த இடித்து கட்டி இப்படி இந்த மாதிரி இடித்து கட்டுங்கள் அப்படினு ரிஃபேர் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிவிட்டு போயிடுவாங்க